ஆ வணக்கம் சார் வாங்க சார் சொல்லுங்க சார்

நம்ம கிட்டக்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மீன் பிரியாணி ஆ சில்லி சிக்கன் மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா டிஃபன் ஐட்டம் பொங்கல் பூரி வடை இட்லி தோசை அடை சப்பாத்தி எல்லாமே இருக்குது சார்

இருக்குது சார் ஃபிஷ் பிரியாணி சில்லி ஃபிஷ் பிரியாணி சில்லி சிக்கன் நம்மள்கிட்ட ஸ்பெஷல் சார் நம்ம கடையில் ஸ்பெஷலே அது தான் மெயின் டிஷ் ஸ்பெஷல் உங்களுக்கு எப்படி சார் சரி காம்போன்னு இப்போ இப்போ ஆர்டரா பல்க்கா கொடுக்கறாங்க ஆர்டர் போடுறாய்ங்க அப்படின்னா அதுக்குத் தகுந்த மாதிரி ரேட் கொஞ்ச கம்மி பண்ணிக் கொடுக்கலாம் சார் நார்மல் ரேட்னா சே அதே ரேட் ஒரு ஒரு ரேட் இருக்கும் பல்க்கா நீங்கள் ஆர்டர் கேட்கறீங்க அப்படின்னா அதுக்குத் தகுந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கு ஸ்பெஷலாக பண்ணிக் கொடுக்கலாம் இன்னுமும் ஓகே சார் சரி சார் பண்ணிக் கொடுத்துட்லாம் சார்

ஓகே சார் இப்போ நாங்கள் நார்மலாக வந்து ஃபிஷ் பிரியாணி வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொடுக்கறோம் சார் இப்போயே பர் பெர்சன் இப்போ நீங்கள் பல்க்கா ஆர்டரு கொடுக்கறீங்க அப்படின்னா கடல் மீன் தான் சார் நம்ம ந காரைக்கால் ஹார்பரு இல்லைன்னா நாகப்பட்டினம் ஹார்பர்லேருந்து நமக்கு டேரெக்டா வந்துரும் சார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏ அன்னன்றைக்கு ம ஃப்ரெஷ்ஷாக வர்ற மீன் தான் சார் நம்மள்கிட்ட தான் நம்மள்கிட்ட ஸ்பெஷல் ஐட்டமே அது தான் நம்மள்கிட்ட ஃபிஷ் பிரியாணி சிக்கு சில்லி சிக்கன் உங்களோடய உ கஸ்டமரோடய ப சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் உங்களுக்கு சில்லி சிக்கன் வந்து ப்ரா பிரியாணி ஆ சில்லி சிக்கன் வந்து ப்ராய்லர்லேயும் பண்ணிக் கொடுக்கறோம் நாட்டுக் கோழிலேயும் பண்ணிக் கொடுக்கறோம் உங்களுக்கு எப்படி கஸ்டமரோடய சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் எங்களுக்கு ஆ ஓகே சார் சரி சார் ஓகே ஆ ம் ஓக் ஆமாம் சார் ஆமாம் சார் நம்மள்கிட்ட எல்லாமே நல்லா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஏ உங்கள் நீங்கள் சாப்பிட்டு சேட்டிஸ்ஃபைடாக போவீங்க சார் உங்களுக்கு நல்லவிதமாக நல்லாயிருக்கும் சார் நீங்கள் போய் என் எங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிறது தான் சார் நம்மளோட கான்செப்ட்டே ஆ அது தான் சார் மெயினு கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளோடய மெயின் ரி இதே அதனால் கண்டிப்பாக நல்லவிதமாக சூப்பராக இருக்கும் சார் சாப்பிடுங்க ஆ சாப்பிட்டு பாருங்க ஆ நீங்கள் ஆர்டர் சொல்லுங்க சார் ஒன்றும் பிரச்சினல்ல ஓகே ஓகே சார்